நான் சிநேகப்பிரியா பேசுகிறேன் காமஸ் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் மதன் அண்ணா தானா நான் ஸ்நாக்ஸ் சொல்லிருந்தேண்ணா இப்போ வந்து ஸ்நாக்ஸ் உங்கள்ல கேன்டினில் வந்து நல்லா தாண்ணா இருக்கும் ஏண்ணா இப்போ நல்லால்ல ஸ்நாக்ஸ் வந்து பழைய ஸ்டாக்காக இருக்குண்ணா நல்லாவே இல்லை

ஆ ஆமாம்ண்ணா ஆட்ரு பண்ணிருந்தேண்ணா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க கருப்பாக இருந்தாங்க ஒல்லியாக இருந்தாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ அந்த ஸ்நாக்ஸை நான் என்னண்ணா பண்ணுறது ஓகேண்ணா கொஞ்சம் புதுசாக கொடுத்தணுப்புங்கண்ணா இ காலேஜில் தாண்ணா இருக்கேன் இல்லைண்ணா நான் எங்கள் மேம்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஆ சரிங்கண்ணா நான் கொஞ்சம் வெளில போகணும் ஆ ஓகேண்ணா அடுத்தவாட்டி யாருக்கும் இதுமாரி தராதீங்கண்ணா ஸ்நாக்ஸ்லாம் ஓகேண்ணா

சரிங்கண்ணா ஏன்னா எனக்கு கொடுத்தமாரி மற்றவங்களுக்கும் போக்கூடாதுலண்ணா அதனால் சொல்லுறேண்ணா ஓகேண்ணா